தோட்டக்கலை மிக அருமையானது எங்கள் வீட்டில் இருக்கிறது ஆனால் எங்கள் வீட்டுயில் ஆர்வத்துடன் செய்வது நான் மட்டும்தான் பத்து பேரு இருந்தாலும் யாரும் அதில் ஆர்வம் காட்டுவதில்லை ஏனால் எங்கள் வீட்டில் எலுமிச்சை மரம் சின்னதாக இருந்தது அது பெருசாக வளர்ன்ச்சி அது ரொம்ப அழகாக இருக்கும் பழம் நிறையா விடும் அதை வந்து நான்தான் தண்ணி ஊற்றி கழுவி அதை மஞ்சள் குங்குமம் வச்சு ஒரு தெய்வமாக நினச்சி கும்பிட்டு கும்பிட்டு ஊதுபத்தி கற்பூரம் எல்லாம் காட்டி அதை நான் கும்பிட்டு வருவேன் ஆனாலும் யாரும் அதை பார்க்க மாட்டாங்க பெருக்க மாட்டாங்க சுத்தம் பண்ண மாட்டாங்க செய்ய மாட்டாங்க ஆனால் பழம் மட்டும் வேணும்னால் அறுத்துக்குவாங்க யாருக்கும் அந்த ஆர்வம் கிடையாது என்னை தவிர எங்கள் குடும்பத்தில் யாருக்கும் அந்த ஆர்வம் இல்லை செய்வதும் இல்லை நான் கேட்பதும் இல்லை நானே செஞ்சுக்குவேன் நானே பண்ணிக்குவேன் ஆர்வத்துடன் செய்வது நான் மட்டும்தான்